நகரப்பகுதிகள்லேயே வந்து இன்றைக்கு விளையாடு வந்து கொ விளையாடுறது வந்து குறஞ்சிருச்சு நகரப்பகுதிகள்லேயே எல்லாம் வந்து விளையாட்ட வந்து குறச்சிட்டாங்க விளையாட்றது இல்லை அப்போ கிராமப்புறத்தில் பார்க்கும் பொழுது எப்படி இருக்குதுன்னா இருந்தது விளையாண்டுட்டு இருந்தாங்கள் ஆனால் முறையான கேம் பதிவு செய்யப்பட்ட அந்த விளையாட்டுக்கள் விளையாடாமல் அவங்களுக்குன்னு சில கிராமங்கள் தோறுமே சில விளையாட்டுக்கள் புதிய புதிய பதிவு செய்யப்படாத விளையாட்டுக்களெலாம் இருக்குது அதை செய்கிறாங்க விளையாடுறாங்க ஆனால் அதுவும் கூட ஒரு குறைவு இருக்க தான் செய்யுது பொருளாதார நிமித்தமாக சிறுப்பிள்ளைகளை வேலைக்கு அனுப்பக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு கிராம பகுதிகளில் காணப்படுகிறது பசிக்க பள்ளிக்குக்கூட அனுப்பாமல் சாப்பாடுக்கு வசதி இல்லாம வலி இல்லாமல் போகிறாங்க வேலைக்கு போறாங்க ஸோ இதெல்லாம் என்ன பண்ணணும்னா அவர்களுக்கு கல்வி இலவசமாக எல்லோரும் ஒவ்வொரு ஸ்கூ குடும்பத்துலேயும் யாராவது படிக்காமல் இருக்காங்களா கொழந்தைங்க அப்படின்னு கண்டுப்புடிசத்து அவங்கள படிக்க வச்சு அந்த டைமில் அவங்களுக்கு விளையாட்டு சொல்லிக் கொடுத்து அந்த கிராம பகுதிகளில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவர்கள்லாம் பிடிச்சி அவங்களுக்கு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி ஒரு குரூப் ஒரு அமைப்பு உருவாக்கி அந்த அமைப்பில் அவங்களுக்கு விளையாட்டு போட்டிகளை நடத்தி அதில் பரிசுகளை கொடுத்து ஜல்லிக்கட்டுலாம் கிராமத்தில் நடக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபுட் பால் கிரிக்கெட் வாலிபால் பேஸ்கெட்பால் செட்டில் கார்க் இந்த மாதிரி கே விளையாட்டுக்கள் எல்லாமே வந்து கிராம பகுதிகளில் பரிசுத்தொகையோட அறிவிப்புகள் நடத்தி அரசு இதை எடுத்து நடத்தும் பொழுது அரசின் கீழ் உள்ள அதிகாரிகள் அந்த வட்ட அதிக செயலாளர்கள் இவங்களெலாம் சேர்ந்து செய்யும் பொழுது கண்டிப்பாக கிராமத்தில் ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வு ஒரு விளையாட்டு அங்கே வந்து கண்டிப்பாக வரும் அதனால ஆரோக்கியம் பாதிக்கப்படும் ஒரு நட்புறவு உண்டாகும் பகை எடுக்கப்படும் ஒரு வெற்றிப்பெற வேண்டும் என்கிற ஒரு வெறி ஒரு முயற்சி அங்கே இருக்கும் ஸோ இப்போ வந்து அதுவே தான் வந்து கண்டிப்பாக அது இரு இருக்க வேண்டிய ஒரு பயனுள்ளதாக இருக்கும்